இப்போ நான் ஒன் ஹவருக்கு மேலே என்னால் தியானம் செய்யறதுக்கு என்னால் முடியும் ஒன் ஹவருக்கு மேலையே என்னால் முடியும் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் என்னால் அந்த அளவுக்கு அஞ்சு நிமிஷோம் ஒரு பத்து நிமிஷங்கூட என்னால் செய்ய முடியாது ஏன்னால் நிறையா கவனச்சிதறல்கள் பக்கத்தில் வந்து தியானம் செய்யவே என்னால் முடியாத அளவுக்கு நிறையா கவனச்சிதறல் வந்து ஏற்படும் அதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டபட்டுவிட்ட பிறகு இப்போ என்னால் ஒன்றரை மணிக்கு ஒன் ஹவருக்கு மேலையே என்னால் செய்ய முடியும்